ஆமாங்க ஆ கிடைக்குங்க உங்களுக்கு என்ன புத்தகம் வேணும் சரிங்க ஆ கிடைக்குங்க உங்களுக்கு எங்கே டெலிவரி பண்ண சொல்கிறீங்களோ பண்ணுறோம் இருக்குது வசதி இருக்குங்க

ஆமாம் எப்படி கொடுத்தாலும் ஓகே ஒன்றும் பிரச்சின இல்லைங்க ஆஹ அப்படிலாம் கிடையாதுங்க

எல்லாமே இருக்குங்க நாவல் நாவல் எல்லாம் இருக்குது பேப்பர் ஐட்டோம் எல்லாம் இருக்குது வார புத்தகங்கள் இருக்குது பேப்பர் இருக்குது புத்தகம் நாவலு நிறைய நாவல் இருக்குது நீங்கள் எப்பிடி கேட்டாலும் டெலிவரி பண்ணுவோங்க நீங்கள் வார சந்தாவும் வார சந்தாவும் பண்ணலாம் மாச சந்தாவும் பண்ணலாம் ஒரு வருஷ சந்தாவும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சின இல்லைங்க பில்லு கொடுத்துடுவோம் ம் ம் ஆ பண்ணி ஆ பண்ணுங்கப்பா சார் உதவி செய்கிறோம் சரி தேங்க் யூ ஆ ம்